நான் வசித்திட்டுருக்க கூடிய இடத்துல நடக்கக்கூடிய மத நிகழ்வுகள் அப்படின்னா கோவில் சாட்டப்படக்கூடியது ஒவ்வொரு வருடமும் கோவில் கம்பம் போடுறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் அதனுடைய ஏற்பாடுகள் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா ஊர் முழுக்க அனைவரும் சேர்ந்து பணம் திரட்டி அதற்குண்டான வேலைகளை செய்கிறாங்க வாழைமரம் தோரணங்கள் கட்டுவது மின் விளக்குகள் அமைப்பது கம்பம் போட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக ஆடுவது அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு வராங்க இது தான் என் பகுதியில் நடக்கக்கூடிய மத நிகழ்வுகளாக நான் கருதுகிறேன்